இப்போ மற்ற நகரப் பள்ளிகளை வந்து ஒப்பிடும்போது எங்கள் கிராமம் நகரத்தில் உள்ள பள்ளிகள்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயோன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து ரொம்ப பள்ளிகளை சுத்தமாக தூய்மையாகவும் வெச்சுக்குவோம் இதே நகரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுத்தமே இருக்காது தூய்மையே இருக்காது அதனால மாணவர்களுக்கு வந்து உடல் ரீதியாக பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் பல பாதுகாப்பான விஷயங்கள நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்து பள்ளிகளை வந்து ரொம்ப அருமையாக வெச்சுருப்போம் இதே நகரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மை இல்லாமல் ஒரு மாதிரி அசுத்தமாக தான் இருக்கும் அது வந்து குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து தான் உண்டாக்கி கொடுக்கும் இது தான் வந்து கிராமம் நகரத்தில் உள்ள பெரிய வித்தியாசம்